சொமேட்டோ போன்ற உணவு விநியோக சேவையை நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த அனுபவம் வந்து சிறப்பாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னால் இப்போ வீட்டில் இல்லாத நேரங்களில் வீட்டில் குழந்தைங்க மட்டும் இருக்கிறாங்க இல்லை பெரியவங்க மட்டும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்கணும் குறித்த நேரத்தில் உணவு கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த வசதியை பயன்படுத்திக்கிறது பரவாயில்லைதான் ஏன்னால் இப்போது பெரும்பாலான வீடுகளில் பெரியவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியோ உயர் ரத்த அழுத்தமோ இதெல்லாம் இருக்குது குறித்த நேரத்தில் உணவு சாப்பிட்றதுக்குங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது நாம் வேலைகளை காரணமாகவோ இல்லை பணியிடங்களுக்கு வெகு தூரம் பயணித்து போயிட்டு வரதுனாலேயோ ஒரு சில நேரங்களில் குறித்த நேரத்தில் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் சொமேட்டோ போன்ற உணவு விநியோக சேவையைநம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் அதை தவிர்க்க முடியலை இது ஒரு வசதியானதாகவும் இருக்குது அப்போ வந்து வாங்கும் போது நம்ம ஒரு நல்ல உணவு விடுதியில் இருந்து வாங்கிக்கணும் அது ஒன்று தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மற்றபடி நம்பிக்கைக்குரியதாக இருக்குது இதில் வந்து இப்போ இப்போ தொழில்நுட்ப செயலிகள்லாம் இருக்குறதுனால் இது ஓரளவுக்கு இந்த உணவு நம்ம என்ன வேணும்னு கேட்குறோம் அது எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நேரத்தில் வீட்டுக்கு குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுமா இது எல்லாமே நம்மளால வந்து வீட்டில் இல்லைனாலும் தூரத்தில் இருந்தே இதெல்லாம் பார்த்துக்க முடிகிற வசதி இருக்குது இந்த வசதி வந்து தொழில்நுட்பத்தில் ஒரு நல்ல ஒரு சேவையாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது வசதியானதாக இருக்குது இது சிரமம்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது வசதினு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதனால் இந்த அனுபவம் வந்து நல்லா தான் இருக்குது அன்றாடம் பயன்படுத்துலைனா கூட தேவைப்படும் போது இதை வந்து நல்லா நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால இது நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்